சேலம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வாழ்வாரம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீன்னா விவசாயம் அதே மாதிரி தொழில் சுய தொழிலு தான் வந்து பார்த்தீன்னா அதிகமாக இருக்குது இப்போது நாங்கள் இருக்கிற ஏரியா அதாவது இது வந்து பார்த்தீன்னா நான் ஏன் இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது வில்லேஜு சைடு தான் வில்லேஜு சைடு மேக்சிமம் வந்து பார்த்தீன்னா விவசாயம் தான் இருக்கும் இப்போது எங்கள் இதை பொறுத்த வரைக்கும் காடு இருக்குது அப்படின்னா அதில் விவசாயம் குறிப்பாக வந்து பார்த்தீன்னா நம்ம காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீன்னா அதிகமாக நாங்கள் பயிரிடுவோம் அது எதுக்காக அப்படின்னா விவசாயம் அப்படி இருந்து பார்த்தீன்னா நம்ம மார்க்கெட்டில் இது பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி நம்ம தக்காளி இது மாதிரி வந்து பார்த்தீன்னா நாங்கள் அதிகமாக பயிரிடுவோம் அதே மாதிரி வெண்டக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி அப்படிங்கிறது வந்து பார்த்தா வந்து நாங்கள் வில்லேஜு சைடு பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் வந்து இது தான் வந்து நாம் இது பண்ணுவோம் விவசாயம் தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அது அது வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானதாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எங்களால் இருக்க முடியாது அதே மாதிரி நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தீன்னா என்ன இருக்கலாம் மேக்சிமம் இப்போ இருக்கிற இது வந்து என்னென்னால் அந்த தறி அப்படிங்கிறது வந்து பார்த்ததுலேருந்து பவர் லூம் தறி ப பட்டுத்துணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா அதிகமாக இருக்குது அது வந்து அதிகமாக வந்து பார்த்தீன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழில் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஸேரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா அந்த பவர் லூம் தறியிலேருந்து தான் வந்து பார்த்தீன்னா அதிகமாக இது பண்ணுறாங்க அதே மாதிரி வேட்டி அப்படிங்கிறது இந்த துண்டு எல்லாமே வந்து பார்த்தீன்னா அந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு வாழ்வாதாரமா வந்து பார்த்தீன்னா இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் கிராமத்து சைடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது விவசாயம் தான் ஓகேங்களா அதை பொறுத்து தான் வந்து அது இருக்குது இப்போ விவசாயம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீன்னா நம்மளுக்கு என்னது இந்த சாப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்தீன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் சாப்பிட்றது அதனுடையதிலிருந்து அரிசி பருப்பு கோதுமை இந்த ராகி அப்படிங்கிறது இந்த களி இது எல்லாமே வந்து பார்த்தீன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த விவசாயம் வில்லேஜு சைடு தான் நம்ம அதிகமாக பார்க்கப் போகிறோம் அதே மாதிரி இந்த தொழில் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது அவுங்கவங்களுக்கு எது பிடிச்ச தொழிலோ வந்து பார்த்தீன்னா நம்ம செய்யலாம் இப்போது எந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீன்னா என்ன சொல்லலாம் நம்பம அது தனியார் துறையாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீன்னா என்னது கவர்மெண்டு இதை ரெண்டுமே வந்து பார்த்தீன்னா இருக்குது மேக்சிமம் எங்கள் வில்லேஜு சைடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா அதனுடைய வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தனியார் துறை தான் வந்து பார்த்தீன்னா எல்லோரும் நாங்கள் போயிட்டுருக்கோம் மேக்சிமம் வந்து இது ஏன்னா அதனுடைய அந்தளவுக்கு வந்து பார்த்தீன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும் போது அதனுடைய இது என்னென்னு தெரியுது முன்னே இருந்த காலத்தில் எல்லாமே நாங்கள் படித்த காலத்தில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்போது வந்து எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே படிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தது அப்போ எங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் யாருமே வந்து பார்த்தீன்னா இல்லை நாங்களே வந்து ஏதாவது ஒரு படிப்பு எடுத்து அதை தேர்வு செஞ்சு காலேஜு வரைக்கும் போயிட்டு அதை படித்திட்டு எந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் போகிறோம் ஏதோ ஒரு க்ரூப் எடுக்கிறோமா படிக்கிறோமா அது மூலிமா எங்கே போகிறோமோ அதை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணோம் முக்கியமாக வந்து பார்த்தீன்னா தனியார் துறையில் தான் நாங்கள் அதிகமாக வந்து இங்கே இருக்கிறதே கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் இப்போது அதிகமாக வந்து பார்த்தீன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீன்னா போயிட்டிருக்காங்க முன்னே இருந்த காலக்கட்டத்துலலாம் வந்து பார்த்தீன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா நாங்கள் வீட்டில் ஏதாவது தொழில் அப்படி எதனா சொல்லலாம் இந்த டைலரிங் இது மாதிரி வந்து பார்த்தீன்னா பெண்கள் எல்லோருமே அது மாதிரி வந்து பார்த்துன்னு இருப்பாங்க அதே மாதிரி கூலித்தொழிலு தான் வந்து பார்த்தீன்னா அதிகமாக போவாங்க ஓகேங்களா ஒரு காட்டில் ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீன்னா ஆட்கள் வந்து தேவைப்படும் சரிங்களா இப்போ தக்காளி இந்த வெண்டக்காய் இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்தக் களி இது மாதிரி வந்து ஆரியம் இது மாதிரி வந்து பார்த்தீன்னா பயிரிடுதுக்கும் வந்து பார்த்தீன்னா என்ன தேவப்படுதுன்னால் ஆட்கள் தேவைப்படும் அது வந்து பாத்தீன்னா தொழில் அதாவது இது வந்து பார்த்தீன்னா என்னது அங்கே போகிறதுக்கும் வந்து இதாக இருக்கும் தொழில் இது வந்து அதிகமாக வந்து பார்த்தீன்னா இது ஒன்றும் இல்லைங்க அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு அதே மாதிரி சேவைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா ரொம்ப குறைவு தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது வந்துட்டு அதிகமான நம்மக்கிட்ட சே வருமானம் இருக்கும் போது தான் நம்ம அதனுடைய தேவைகள் வந்து பார்த்தா நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கும் போது நாம் அதனுடைய இது வந்து நாம் எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி வேலையை வந்து பார்த்தீன்னா தனியார் வேலையை தான் நம்ப சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வேலையின்மை அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படிக்கிறது தன்மை வந்து பார்த்தீன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதனால் வந்து பார்த்தீன்னா அதனுடைய இதே நாம் இத சொல்லலாம் இன்னோன்று வந்து என்ன அப்படின்னா விழிப்புணர்வு வந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது இதனால் வந்து எங்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ண முடியல அதிகமா படித்திருந்து அதே மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறது அவங்களும் வந்து கொஞ்சம் படித்திருந்து அதனுடைய கொஞ்சம் நாலேட்ஜாக இருக்கணும் அதே மாதிரி தேவையான இதை வந்து பார்த்தீன்னா அமௌண்ட் இதில் வந்து பார்த்தீன்னா அவங்களால கட்ட முடியாது ஒரு படிப்பு வந்து பார்த்தீன்னா காலேஜில் போகிறோம் அப்படின்னா மார்க் இருந்தாலும் வந்து பார்த்தீன்னா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த காலேஜில் போய் சீட்டு வாங்கி அவங்களால சேர்த்த முடியலை ஓகே என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு க்ரூப் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற மாதிரி வந்து பார்த்தீன்னா இது பண்ணிக்கிறாங்க இது தான் வந்து பார்த்தீன்னா நடக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீன்னா எங்கள் வில்லேஜ் அதாவது சேலம் மாவட்டத்தில் நிறைய ஏரியா இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீன்னா நாம் என்னா பண்ணுறோம் எங்களுடைய ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு காமனாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இது வந்து படிக்காமல் வந்து பார்த்தீன்னா என்ன பண்ணுறாங்க ஒரு டென்த்து ஒரு ட்வெல்த்து முடித்துட்டு ஏதோ ஒரு தொழில வந்து பார்த்தேன்னா ஆரம்பித்துக்கிறாங்க என்ன பண்ணலான்னா அவங்களும் வந்து ஏதாவது அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்தீன்னா தறி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி இது பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி விவசாயம் வந்து பார்த்தீன்னா இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்தக் காடு மூலிமா என்னென்ன இது யைய வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னால் அதையும் வந்து பார்த்தீன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இது தான் வந்து பார்த்தீன்னா நடக்குது அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன்னா அதிகமாக மக்கள் வந்து கவர்மெண்டு வேலை தான் விரும்புகிறோம் ஆனால் அது வந்து கிடைக்க மாட்டேங்கிது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் என்னென்னால் போட்டித் தேர்வுகள் அதிகமாக நடக்கு நடக்குது அது இருந்தாலும் வந்து பார்த்தீன்னா அது போஸ்ட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது குறைவா தான் வந்து பார்த்தீன்னா கேட்கறாங்க இப்போது ஒரு ஒரு ஜாப்புக்கு நாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேக்கன்சி எவ்வளோ வருதுன்னால் ஒரு ஐந்நூறு போஸ்ட்டிங் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு ஒரு டீச்சராக நாம் போகிறோம் அப்படின்னா கூட ஒரு ஐந்நூறு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனோடய இது வந்து பார்த்தீன்னா ஒரு லட்சம் வந்து பார்த்தீன்னா இருக்குது அப்போ ரொம்ப ரொம்ப காம்படீஷன் அதிகமாக இருக்குது அந்த ஜாப் வாங்க முடியுமா அந்தளவுக்கு நாம் படித்து அதனுடைய மார்க் வாங்கியிருந்தா மட்டுந்தான் நம்மளால உள்ளே போக முடியுது இல்லை அப்படின்னா நம்மளால வேலை வாங்க முடியலை ஆனால் வந்து மேக்ஸிமம் நம்ம விரும்புறது அரசுத்துறை தான் கவர்மெண்டு வேலை தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது வந்து கிடைக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லை குடும்ப சூழ்நிலைய பொறுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேறு வேலைக்குப் போய் தான் ஆகணும் அப்படின்னா தனியார் இதைவந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் போய் இதை பார்த்துட்டுருக்கோம் வேலையை வந்து பார்த்து இது பண்ணுறோம் அதே மாதிரி கொழந்தைகள் அதனுடைய இது ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா ரன் பண்ணணும் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறோன்னா அதை தனியார் வேலையில் தான் நாங்கள் வந்து பார்த்தீன்னா அதிகமாக நாம் வேலையை இது பண்ணுறோம் இதுதான் வந்து பார்த்தீன்னா எங்களுடைய நிலைம வேலையின்மை அதிகமாக இருப்பது வந்து பார்த்தீன்னா இது பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா ஆட்டோமொபைல் அப்படி சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஆனால் வந்து அது ஆட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா சில சமயம் மெக்கானிக் இது விஷயமா இந்த டூ வீலர் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீன்னா இது செய்யலாம் அந்த படிப்பு அப்படிங்கிறது இந்த இன்ஜினியரிங் இந்த லெவல் வந்து பார்த்தீன்னா படித்திருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கூட நம்ம பொழச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீன்னா ரொம்ப குறைவாக படித்துட்டு ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படித்துட்டு அதுக்கப்புறம் வசதி இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீன்னா அடுத்ததை படிக்க வக்கிறதுக்கு அப்படிங்கம் போது அவங்களால வேறு விஷயத்த வந்து பார்த்தீன்னா எங்கேயும் இது பண்ண முடியலை அதனால் தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா ஏதாவது வச்சு நாங்கள் அரேஞ்சு பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் அப்பாவுடைய இதே என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்துன்னு இதே இதா தொழில் வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும் போது அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காட்டில் நாம் வேலை செஞ்சிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அதுக்குப் போதுமான அளவு வந்து பார்த்தீன்னா அந்த வருமானம் அப்படிங்கிறது வர்றதில்லை இருந்தாலும் அது கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து காலங்காலமாக வந்து பார்த்தீன்னா போயிட்டுருக்குது இருக்கிற நிலத்த வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும் நீர் வந்து பார்த்தீன்னா தண்ணியோடய இது வந்து கிணத்துல எவ்வளோ இருக்கோ அதுக்குத் தகுந்த மாதிரி வந்து நாம் காய்கறி இதை வந்து நாம் இது பண்ணிக்கிறோம் அதை மாதிரி இந்த பூ வகை இது மாதிரி காய் வகை மாதிரி வந்து பார்த்தீன்னா நாங்கள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா பயிரிட்டு தான் வந்து இது பண்ணுறோம் சரிங்களா அது சொன்னோம் இல்லையா கீரை வகை மாதிரி அதே மாதிரி காய்கறிகள் வந்து பார்த்தீன்னா நான் ஏற்கனவே சொன்னது தக்காளி வந்து பார்த்தீன்னா இருக்குது வெண்டக்கா இருக்குது முருங்கக்காய் அதே மாதிரி வந்து பார்த்தீன்னா கத்திரிக்காய் இது மாதிரி வந்து பார்த்தீன்னா ஒவ்வொரு இதாக நாங்கள் வந்து பார்த்தீன்னா பயிரிட்டு அதை வந்து கொண்டுட்டு போயிட்டு நாம் ஒரு கொறைஞ்ச விலைக்கு தான் வந்து பார்த்தின்னா விற்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த வாழ்வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா நம்ம பொழைக்கணும் நம்மளுடைய இதை வந்து வயி வயிற்றுக்காக இது எல்லாத்தையும் நாம் வந்து பார்த்தீன்னா பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா ஓகே தேங்க் யூ